ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வெயில் காலத்துலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்கும் நம்ம எங்கேயோ வெளியே போகிறப்ப ரொம்ப வெயில் அடிக்கிறனால் நம்ம வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அதிகமாக குடிக்கணும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்புறமா வந்துட்டு மோஸ்ட்லி வெளியே போகிறது அந்த டே டைமில் மதிய டைமில் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஈவினிங் அண்ட் நைட் டைமில் போய்விட்டு இது பண்ணீங்கன்னால் உங்களுக்கு அந்த வெயில் வெயிலோடய தாக்கம் கம்மியாகிரும் நீங்கள் போய்விட்டு ஈஸியாக எங்கே வேணுமோ போய்விட்டு வர்றதுக்குக் கரெக்டாக இருக்கும் மதிய டைமில் மட்டும் அந்த அந்தப் பீரியட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக குடிக்கணும் இது மாதிரி பண்ணிணாலே மோஸ்ட்லி இந்த இத ப அவாய்ட் இது பண்ணிடலாம் வெயில் காலத்தில் குளிர் காலத்தில் பார்த்தீங்கனா குளிர் காலத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்வெட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வெட்ரு யூஸ் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு குளிர் தெரியாமல் இருக்கும் கோ ஸ் ஸ்வெட்டரு அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு ஷூஸ் மட் ஷூஸ் அதுக்கப்புறம் இது மாதிரி குல்லா இது மாதிரிலாம் போட்டுகிட்டு நீங்கள் வெளியே போகிறப்ப குளுரோடய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடை எடுத்துகிட்டு போகணும் எங்கே இருந்தாலும் குடைய வந்து கையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் மழை சீசனப்போ ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப அதுலேயும் கண்டிப்பாக குடை இருக்கணும் எங்கேயா போது திடீரெனு ம மழை வரும் போது இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிலாம் அப்படிங்கிறப்ப நாம் வந்துட்டு எங்கே போனாலுமே குடை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படினா ஒரு ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனால் நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ரெயின் கோட் போட்டு நம்ம வண்டியை ஓட்டலாம் பைக் ட்ரைவ் பண்ணுறப்ப ஸோ இது மாதிரில்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணலாம்